நான் எப்போதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டு எப்போதுமே தயாராக வச்சியிருக்க பொருள் என்னன்னா ஆயில் ஆயில் வச்சியிருப்போம் ஏன்னா அந்த ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் கடுவு உளுத்தம் பருப்பு புளி சாதத்துக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கல்ல பருப்பு பட்டை மிளகா மல்லி மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து அந்த மசாலாவை அரைச்சு வச்சிக்கிட்டதுக்கப்புறம் தான் புளி சாதத்துக்கூட இந்த மசாலா மிக்ஸ் பண்ணாதான் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்றம் புளி சாதத்துக்கு வந்து பட்டை மிளகாலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா இப்போ நல்லா காரமாக நல்லா புளி சாதம் நல்லாயிருக்கும் அப்புறம் புளிய ஊற வச்சு எடுத்து வச்சுக்குனும் கல்ல பருப்புலாம் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சாதம் வடிச்சு கிளறும் போது கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி கிளறுனோம்னா புளிசாதம் நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்புறம் மீன் வறுக்குறதுக்கு பார்த்திங்கனா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வாஷ் பண்னும் மீன் வாஷ் பண்ணும்போது முள்லுல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துகுட்டு வறுக்குறதுக்கு தேவையான பதத்தில் மீனை நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டு அது கூட மிளகா தூள்லாம் ஆட் பண்ணி மிளகா தூள் சீரகம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சு வச்சிக்கிட்டு அந்த தேங்காய் பெருஞ்சீரகத்தோடய இதையும் கலந்து மிளகாய் தூள்லாம் கலந்து நல்லா மீனை வந்து நல்லா அந்த சாந்து கூட பிரட்டி ஒரு அரமண்நேரம் ஒருமண்நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எடுத்து வச்சிக்கிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க நல்லா ஊறி அந்த மிளகா தூள் காரலாம் அந்த மீன் கூட ஏறியிருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எண்ணெ ஊற்றி தோசைக்கல் வச்சு அது மேலே வறுத்து அந்த மீன் வறுக்குற சாந்துலாம் இருக்கும்ல அந்த மசாலா கூட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கனா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நிறையா நல்லா கழுவிவிட்டு தனித் வெங்காயத்தை வெட்டி தக்கா தக்காளி வெட்டி அப்புறம் கேரட் கேரட்டு பீன்ஸல்லாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி பீட்ரூட்லாம் வெட்டி அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கனா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டைமிளகால்லாம் போட்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் போட்டு இப்போ தக்காளியை பார்த்திங்கனா வச்சுக்கோங்களன் நல்லா கழுவிட்டு அந்த தக்காளியை எடுத்து போட்டுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட்டு வேறு என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துதா கூட பிரியாணி போடுற மாதிரி இருந்துதுனா அதையும் கட் பண்ணி போட்டு புதினா மல்லி இதுலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா மசாலா மாதிரி கிரேவி மாதிரி கிண்டி வச்சு சாதத்தை தனியாக வடிச்சுக்கூட எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா ஒன்னாகவே போட்டு ஒரு மூணு விசில் வரவச்சு அதுக்கப்புறம் புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டு எறக்கும்போது எறக்குனா அது புதினா மல்லிலாம் போட்டா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ வந்து புளிசாதத்துக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கனா சின்ன சின்னதாக உருளக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட செய்யும் போது கூட நல்லாயிருக்கும் இப்போ புளி குழம்பு பார்த்திங்க இப்போ உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அதை நல்லா கிண்டி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்து இன்னோரு கொதி விட்டதுக்கப்பறம் கூட நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வச்சுக்கங்கள இப்போ வந்து என்ன பார்க்கப்போறது வந்து அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு புளிக்குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் இதெல்லாமே போட்டா புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காவை வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முள்ளங்கியை பார்த்திங்கனா தனியாக வதக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் முள்ளங்கி வெண்டைக்காவலாம் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு புளிக்குழம்புக்கு வந்து சட்டியை வச்சு ஆயில் ஊற்றி வெந்தயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துகிட்டு அது கூட வந்து கடுகை போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வ வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அது கூடயே வந்து புளியை ஊற முன்னாடியே புளிய ஊற வச்சு அதை நல்லா கரைச்சு புளி மிளகா தூள் அது கூடையே உப்பையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் முள்ளங்கியும் வெட்டுனதை எண்ணெயோடு வதக்குனோம்ல அது வெந்தயம் போட்டு வதக்கும்போது அதையும் போட்டு வச்சுக்கிட்டு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வச்சுக்கிட்டு புளிக்குழம்புக்கு வந்து தக்காளியை கொஞ்சம் மிக்ஸியில ஒரு அடிச்சு ஊற்றும்போது அது சா நல்லா புளிக்கொழம்பு கட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி எல்லாம் பசங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு எடுத்து வச்சுப்பாங்க அதனால் தக்காளியை வந்து அரைச்சு ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் அதனால் தக்காளியை அரைச்சு அதுக்கூட ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு புளி குழம்பு புளி குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டு கடுவு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிகிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளியை அரைச்சு ஊற்றுன்னுட்டு ஒரு பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமாதான் புளி கரைசல் மிளகா தூள் போட்ட அந்த கரைசலை எடுத்து ஊத்துனதுக்கப்பறமா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மாங்காய் முள்ளங்கி அது எல்லாத்தையுமே போட்டா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சான்னு நம்ப தொட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா இறக்கி வச்சோம்னா அது சூப்பராக இருக்கும்